பிரபலமான ஊடகங்கள் வந்து நம்ம வந்து லிஸ்ட்டு நிறைய சொல்லலாம் ஆ ஆரம்ப காலத்தில் இருந்த டெக்னாலஜியை பொறுத்தவரைக்கும் தூர்தர்ஷன் தான் வந்து பிரபலமான சேனல் தமிழ் நாட்டில் ஸோ தூர்தர்ஷனுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் சேனல் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சன் டிவி அவங்களுடைய சேட்டிலைட் ப்ளஸ் அவங்களுடைய நியூ டெக்னாலஜி ட்ரெண்டிங் செக்டார்ஸ் ப்ளஸ் அவங்களுடைய ப்ரோகிராமிங் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப அது தான் டாப்பில் இருந்துச்சு நாளடைவில் சேட்டிலைட்டோடய வளர்ச்சி டெக்னாலஜியோடய வளர்ச்சி இன்ப்ஃராஸ்ட்ரெக்ச்சர் ஒரு நெட்வொர்க்வோடய ப்ராஸஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப தமிழ் நாட்டில் ஏகப்பட்ட சேனல்ஸ் டாப்பில் இருக்குது அது ரொம்ப ஃபேமஸான சேனல்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரியாக நம்ம வந்து பிரிக்கலாம் சன் டிவி ஃபார் ஆல் ப்ரோகிராம்ஸ் விஜய் டிவி ஜீ தமிழ் இந்த மாதிரி நிறையா சேனல்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கப்புறம் நியூஸ் ரிலேட்டடாக சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதிய தலைமுறை சொல்லலாம் பாலிமர் சொல்லலாம் நியூஸ் செவன் சொல்லலாம் தந்தி சொல்லலாம் ஸோ இந்தமாதிரி ஓவர்ஆல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரோகிராமியும் கவர் பண்ணுறாங்க செய்தியும் கவர் பண்ணுறாங்க ரிப்போர்ட்டையும் கவர் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாம் பார்க்குறப்ப டாப் சேனல்ஸ் அப்படின்னு வந்து இல்லை ஃபேமஸான சேனல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எது எந்த கேட்டகிரியில் பிரிக்கலாம் க்ளாரிட்டி டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் சீக்கிரம் கொடுக்கறது இதெல்லாம் பிரித்து பார்க்குறப்ப சன் டிவி விஜய் டிவி ஜீ தமிழ் புதிய தலைமுறை இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டினுடைய பிரபலமான சேனல்கள்